திருப்பூர் மாவட்டத்தில் தற்போது காட்டன் மார்க்கெட் என்பது முக்கிய செயல்பாடாக திகழ்கிறது இப்போதெல்லாம் காட்டன் மார்க்கெட்டில் சரிவு சிறிதல்லை பெரியதளவில் ஏற்பட்டுள்ளது முன்பு ஒரு காலத்தில் காட்டன் மார்க்கெட் என்பது திருப்பூர் என்றாலே காட்டன் மார்க்கெட் என்று தான் எல்லோரும் கூறுவார்கள் அப்படிப்பட்ட பெயர் பெற்ற ஒரு திருப்பூர் மாவட்டம் திகழ்ந்தது ஆனால் தற்போதைய நிலைமையில் பார்க்கும் பொழுது காட்டன் மார்க்கெட் சற்றும் சரிவு உள்ளது ஆட்கள் பிரச்சினை நூல் விலைகள் பிரச்சினை அதில் ஏற்படும் செலவுகளின் பிரச்சினை வியாபார பிரச்சினை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வாறு காட்டன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிரச்சினைகள் நிகழ்ந்துள்ளது அதை சரிக்கட்ட எப்போது முடியும் என்பதை யாராலேயும் கனிக்கவும் முடியாது அப்படி ஒரு பெரும் பிரச்சினையை தேடி உள்ளது காட்டன் மார்க்கெட் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டும் அடங்குவது அல்ல அதில் நூலை வாங்கி அதைகளை நூலில் இருந்து துணிகளாக மாற்றி அதையை சாயம் படுத்தி அதை அயர்ன் செய்து கட்டிங் செய்து ஒரு டிரெஸ்ஸாக துணியாக மாற்றி பின்பு தான் மனிதர்களிடம் வந்து சேர்கிறது அதில் தனிப்பட்ட மனிதனின் உழைப்பு மட்டும் இருக்கிறது இல்லை நாலு வகையான பிரிவுகளில் உழைப்புகளும் இருக்கின்றது ஒவ்வொரு பிரிவிற்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களின் உழைப்பு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட கார்ட்டன் மார்க்கெட்டில் தலை சிறந்து நின்றது திருப்பூர் மாவட்டம் ஆனால் தற்போதைய நிலமையை காணும் பொழுது சற்றும் பதில் அளிக்க வாய்ப்பு இல்லாத அளவுக்கு சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையை மாறினால் தான் திருப்பூரின் நிலமையும் மாறும் பல மாநிலங்களில் இருந்து திருப்பூரில் வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு வந்த மனிதர்கள் தற்போது அந்த நிலைமை மாறி திருப்பூருக்கு வந்தாலும் வேலைகள் இல்லை என்ற நிலைமை மாறியுள்ளது அந்த நிலைமை மாறினால் தான் மற்ற எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும்